கிருஷ்ணகிரியில் பார்த்திங்ன்னா கிருஷ்ண தேவராயன் இருந்தார் சோழர் அவர்னால் தான் இந்த ஊருக்கு கிருஷ்ணகிரினே பேர் வந்தது இங்கே பார்த்திங்னா சையதம் பாஷா மலை இருக்குது மேலே பார்த்திங்ன்னா சங்கல் தோப்பு சிப்பு தூல் திப்பு சுல்தான் இருந்தார் அவர் பார்த்திங்ன்னா அவருடைய உடம்பு வந்து கீழே இருக்கிறதாகுவும் தலை வந்து மேலே இருக்கிறதா சொல்லி இருக்காங்க அங்கே சங்கல் தோப்புலிருந்து நம்ம ராய்கோட்டை ரோ ராயக்கோட்டை வரைக்குமே சுரங்க பாதை வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ராயக்கோட்டைலிருந்துமே மைசூர் வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுரங்க பாதை அது இருக்கான்னு இன்னும் சரியாக எங்களுக்கு தெரியாது நிறையே சோழர்கள் அந்த சுரங்க பாதை வழியாக தான் போனதாக சொல்லி இருக்காங்க நிறையா மேலே பார்த்திங்ன்னா சையது பாஷா மலை மேலே பார்த்திங்ன்னா திப்பு சுல்தான் வாழ்ந்ததாக வாழ்ந்து இருக்கார் அவரு நிறைய தேவர்களெலாம் சோழர்களெலாம் அங்கே மேலே வந்து நிறையா இருந்திருக்காங்க